ஹலோ ஆமாங்க சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா காய்கறி வேணும்ன்னா தக்காளி எண்பதுருவாங்க உருளைக்கெலங்கு அறுபத்தஞ்சிருவாங்க என்ன காய்கறி வேணுங்க தேங்காய் முப்பதுருபாங்க புடலங்காய் இருபதுருவாங்க ஒரு காய் காய் நம்மள்கிட்ட எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க காய்கறி ஆ சொல்லுங்கய்யா ஆ சொல்லுங்கள் ஐயா நான் இங்கே வந்து ஆத்தூரிலேருந்து இந்த காய்கறியெலாம் வாங்கிட்டு வந்து தலைவாசலிலேருந்து லாரியிலதான் ஏற்றியாந்து இறக்கிருக்கேங்கய்யா விலையெல்லாம் ஒன்றும் குறைக்கிற மாதிரி இல்லீங்க இன்றைக்கெல்லாம் வெலைவாசி அதிகம்மா இருக்குதுங்கய்யா மார்கெட்டுக்கு தூக்கிட்டு வர்றவனுக்கு கா காசு கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்துதான் நான் வியாபாரம் பண்ணுறேன் வாடகை கொடுக்கு இருக்குது இதெல்லாம் இருக்குதுங்கூட உங்களுக்கு நான் குறைக்கிறேன் இல்லைன்னு சொல்லலைங்கய்யா ஒரு அஞ்சுருவா ஒருரூவா ரெண்ட்ருபாதான் குறைக்க முடியும் பத்து ஐம்பதுலாம் குறைக்க முடியாதுங்க சொல்லுங்கள் பார்டிவேணா நீங்கள் சொல்லி உங்கள் வண்டியில் எல்லாத்தையுமே நான் கட்டி உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் எவ்வளோ வேணுமோ சொல்லுங்க தக்காளி எவ்வளோ வேணும் உருளைக்கெலங்கு எவ்வளோ வேணும் சௌவ்சௌவா இருக்குது இப்போது பீன்ஸ்ஸு இருக்குது ஆ என்னங்கய்யா வேணும் உங்களுக்கு என்னென்ன என்னென்ன பொருள் வேணுங்கய்யா சொல்லுங்க அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க தக்காளி இருக்குது உருளைக்கெலங்கு இருக்குது எல்லாம் இருக்குதய்யா அதெல்லாம் ஆட்டோ நீங்கள் நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டுப் போங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்லா வீட்டுக்கு அனுப்பிவிட்டுட்றேன் ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிவிட்டுட்றேன் நீங்கள் இறக்கிக்கீங்க முன்னப்பின்ன இருந்தாலும் பத்துரூவா கம்மியாக இருந்தாலும் வந்து நேராக கொடுத்துட்டுப் போங்கள் ம் இதுக்குமேல் என்னங்கய்யா சொல்லமுடியும் நான் அதெல்லாம் போட்டுத்தர்றேன் வாங்க இப்போ எண்பதுருவா விற்கிறது ஒரு எழுவதுருவா போட்டுத்தர்றோங்க ஆ தக்காளி பத்துக்கிலோ ஆ அதுவந்து கிலோ இன்றைக்கி ஐம்பதுருவாங்க வெங்காயமெலாம் குறைக்க முடியாதுங்க ஏதோ பார்த்து எதனால் செலவுக்கு ம் ம் சரிங்க பீன்ஸ் எவ்வளோ வேணுங்க ஆ பீன்ஸ் ஒரு அஞ்சு கிலோவாங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கி வெலைவாசி எண்பதுருவாங்க கிலோ அது ஆ பீன்ஸெலாம் ஆமாம் ஆமாம் எல்லாமே அதிகந்தான் வெலை ஏதோ மி முன்னப்பின்ன பார்த்து போட்டுத்தர்றேன் ஏதோ நீங்கள் தெரிஞ்சவங்ககிறதால ஆ கேரட் அஞ்சு கிலோங்களா கேரடெலாம் வந்து இன்றைக்கி நூறுரூவா வரும் தொண்ணூறுரூவா போட்டுக்கிறேங்க

முள்ளங்கியா ஆ சொல்லுங்க அது எண்பதுருவா ஆ ம் அது அதில் இருபது கிலோ ஆ

ஆ சரிங்கய்யா ரொம்ப நன்றிங்கய்யா நான் அனுப்புறேங்கய்யா நாள் ஆ நாளைக்கு அனுப்பி விட்றேங்கய்யா காலையில் ஒரு பத்து மணிக்கெலாம் அனுப்பி விட்றேங்கய்யா